எங்கள் காலேஜில் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி வந்துட்டிருந்துது அதனால் வந்து நான் ஒரு ட்ரெஸ்ஸு ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி வந்ததில் ப்ளஸ் லேட்டாக தான் வந்ததே சரி ஓகே ப்ராடக்ட் வந்து சீக்க லேட்டாக வந்துச்சு பரவாயில்ல ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் க்வாலிட்டியாவது இருக்கும் அப்படினு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் பண்ணிப் பார்த்ததுமே டென்ஷன் ஆயிடுச்சு ஐயோ இதுவா நம்ம இவ்வளோ நாள் கழித்து ஆட் வெய்ட் பண்ணி வாங்கினோம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு நான் சொன்ன சைஸுக்கும் வரல ப்ளஸ் கலரும் ஃபேட் ஆகி வந்துருந்தது கலர் ஃபேட் ஆகி வந்துருந்ததை விட கலர் மாதிரியே வந்துருந் நான் ஒரு கலர் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது ஒரு கலர் ஆட்ரு வந்துருந்தது ப்ளஸ் சைஸ் நான் ஒரு சைஸ் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது ஒரு சைஸ் வந்துருந்தது இதை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு சே இதுக்கு நம்ம வந்து இவ்வளோ மணி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு இது இதுக்காக நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட்டு மணியும் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு நேராக போய் வாங்கியிருந்தாலே நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருந்துருக்கலாம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கேற்ற மாதிரி சைஸில் நம்ம ட்ரையல் ரூம் போய் ட்ரையல் பார்த்துட்டு வாங்கியிருந்துருக்கலாம் சே இதுக்காக நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டோமே இவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணிட்டிருந்தோமேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் வந்து மணி நான் சேவ் பண்ணி வச்சிருந்தது இதுக்கா நம்ம செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்பறம் ஃபேர்வெல் பார்ட்டி வேறு கிட்ட வந்துடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவ்வளோ முழிச்சுட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரிட்டன் போட்டு அமௌண்ட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கடையில் போய் டைரக்ட்டாக எடுத்துட்டு வந்தேன் இதுக்கு நான் ஃபஸ்ட்டே கடையில் எடுத்துருந்தால் எனக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட்டும் ஆகிருந்துருக்காது மணி வேஸ்ட்டும் ஆகிருந்துருக்காது எனக்கு இன்னும் ஈசியாகவும் இருந்துருக்கும் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் வந்து க்வாலிட்டியாகவும் கிடச்சுருந்துருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் எடுத்திருந்துருக்கலாம் அப்புறம் என் நான் எனக்கு பிடிச்ச கலரு அதுக்கப்றம் அதோடய ட்ரெஸ் க்ளாத்து என்னென்ன எந்த மாதிரி க்ளாத் இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்தால் தான் நல்லா இருக்குதுன்னு எங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க ப்ள இது நல்லா இருக்குமே அப்படின்றனால தான் நான் எடுத்தேன் பட் இந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எங்கள் வீட்டிலயும் ரொம்ப திட்டினாங்க இதுக்கா நீ இவ்வளோ காசு செலவு பண்ணே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு வேறு இருந்த என்னப் என்ன பண்ணிட்டிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்கறோம் அப்படினா கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி என்னையே யோசிக்க வச்சது எப்போயுமே நான் ஆன்லைனில் தான் எல்லாமே வாங்குவேன் பட் வந்து இந்த டைம் இந்த மாதிரி வந்ததுமே எனக்கு டிஸப்பாயின்ட்டடாக ஆகிடுச்சு இத வாங்கினதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது